கிராமத்தில் வந்து மின்சாரம் கண்டிப்பாக தேவைப்படும் அந்த மின்சாரம் வந்து எது எதுக்கு தேவைப்படுதுன்னா வீதி லைட்டுக்கு வீதியில வந்து லைட் எரிஞ்சே ஆகணும் இல்லைன்னா மக்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்புறம் வீட்டில் அப்புறம் எல்லா இடத்துலியும் வந்து எல்லா வீட்டுக்கும் வந்து இந்த மின்சாரம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அது என்னென்ன தேவைப்படுதுன் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வாஷிங்மிஷின் அப்புறம் கிரைண்டரு அப்புறம் ஃப்ரிட்ஜ் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த மின்சாரம் தேவைப்படுது லைட் ஃபேன் டிவி அப்புறம் இதுமாதிரி நிறைய விஷயங்களுக்கும் தேவைப்படுது அப்றம் ஃபோ நம்ம கையில் வச்சிட்டு யூஸ் பண்ணுற அந்த ஃபோனுக்கு கூட நம்ம மின்சாரத்தை வந்து நம்ம உபயோகப்படுத்தியிட தான் இருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம எதாவது வேலை எதாவது பார்த்தாங்கன்னா வேலை வேலை வேலை செய்கிற மிசின் எதாது இருந்துச்சுனால் அந்த மிஷினுக்கும் வந்து மின்சாரம் தேவைப்படுது அதுக்கப்புறம் விவசாயத்தில் வந்து நம்ம என்ன மின்சாரத்தை பார்க்கறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மா தண்ணீர் வந்து எடுக்குறதே மின்சாரத்தில் தான் எடுக்குறாங்க அதுக்கப்புறம் மாட்டுக்கு தீவனம் போடுகிறது இதெல்லாம் வந்து மின்சாரத்தில் மின்சாரத்தில் கொடுத்து தான் அதை இது பண்ணி தான் அதை வந்து கட் பண்ணி தான் வந்து எல்லாம் மாட்டு இதுக்கெல்லாம் தீவனமாக போடுகிறாங்க